ஹலோ எஸ்எம்எஸ்ஸு ட்ராவல்ஸ்ஸுங்களா ஆ ஊட்டிலேருந்து எங்கள் சொந்தக்காரவுங்க நாலு பேர் வர்றாங்கங்க அதுக்கு ஒரு வண்டி அந்த வண்டி புக் பண்ணணுங்க அது ஏற்கணுமே அந்த வண்டியில் நாங்கள் வந்துருக்கோங்க அதனால் தான் கூப்பிட்ருக்கேங்க ஆ ஆமாம் ஆமாங்க ஆமாம் ஆமாங்க ஆ அல்னுருங்க அன்னூரில் இருக்கோங்க ஆ சரிங்க நாலு பேருங்க ரெண்டு குழந்தைய கூப்பிட்டு வராங்க அதான் கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக கூப்பிட்டு வரணுங்க ஆ ஏசிலாம் போடாதீங்க

சரி சரிங்க ஆ ஆ சரிங்க ஒரு பத்து மணிக்குங்க பத்து மணிக்கு வந்துடுவான் அவன் அங்கே ரெ ரெடியாக இருப்பாங்க நீங்கள் பத்து மணிக்கு அப்புறம் அங்கே அவன் நம்பர் அனுப்பிவுட்ருக்கங்க உங்கள் வாட்ஸ்அபில் ஆ அந்த நம்பருக்கு அவன் காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க சொல்லுவாங்க அப்புறம் அந்த இடத்துல போய் பிக்கப் பண்ணிட்டு வாங்க

சரிங்க சரிங்க ஆமாம் நாலு பேர் தான் நாலு பேர் தாங்க ஆ சரிங்க அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வருங்க ஆ சரி அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஜீபேயில் இப்போ அனுப்பிவுட்ருக்கேணா ஆ சரிங்க ஓகே ஓகேங்க ஓகே